ஸ்ரீ நிவி ஏஜென்சியாண்ணா ம் ஆமாம்ணா நேற்று கார் புக் பண்ணிருக்கேன் ஏர்ப்போட்டு போகணுன்ட்டு கோடாண்ணா ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுண்ணா ஆ ஆமாம்ணா ஆ ஆமாம்ணா நாகபட்டினத்துலருந்து புக் பண்ணிருக்கேன்ணா ஆ நாளைக்கு வந்து ஒம்போது பத்துக்கு ஃபிளைட்டுண்ணா ஆ ஆமாம்ணா காரு எத்தனை மணிக்கு வரும்ணா டிரைவர் நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிட கூடாதுண்ணா ஒம்போது பத்துக்கு ஃபிளைட்டுண்ணா நான் வந்து முன்னாடியே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பணும் நான் திருச்சி ஏர்ப்போட்டு போகணும்ணா நாகப்பட்டினத்துலந்து நீங்களே டிஸ்டென்ஸ் கணக்கு பண்ணிக்கங்க நான் வீட்லேருந்து ஆறு மணிக்கு கெளம்பிடுவேன்ணா கார் டிரைவரை மட்டும் ஒரு ஆறு மணிக்குள்ளேயே வர சொல்லிவிடுங்க ஆ ஆமாம்ணா இல்லைண்ணா கார் டிரைவருக்கு சாப்பாடு செலவு எல்லாம் பார்த்துக்கலாண்ணா ஆ அதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ கன்ஃபார்மாக எத்தனை மணிக்கு வரும்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் வண்டி நம்பரு என்கிட்ட இருக்குது ஆ அவர் வர்றப்ப மட்டும் எனக்கு முன்னடியே கால் பண்ண சொல்லுங்கள் எதுக்கும் ம் ஆமாம்ணா இல்லை நீங்கள் அவரை கால் பண்ண சொன்னிங்கனாலே நான் எங்கே இருக்கேன் எந்த லேன்ட்மார்க்கில் இருக்கேன்னு இல்லை கொஞ்சம் உள்ளடங்கி தான் இருக்கேன் நான் அதனால எந்த லேன்ட்மார்க்கு என்னன்ட்டு நான் அவருட்ட நான் பேசிப்பேன்ல ஆ அவர் நம்பர் என்கிட்ட இல்லை என் நம்பர் நீங்கள் அவருட்ட கொடுங்க ஏன்னா அவங்கள் ஏஜென்சியில் தான் புக் பண்ணிருக்கேன் ஆனால் அவருக்கு என் நம்பர் நீங்கள் குடுத்துடுங்க நான் அவர்கிட்ட என்னன்னு பேசிக்கிறேன் ஆ ஆமாம்ணா ஒம்போது பத்துக்கு ஃபிளைட்டுண்ணா ஆ ஆமாம்ணா ஒரு நாலு பேர் போகிற மாதிரி இருக்கணும்ணா காரும் லக்கேஜஸுக்கு எதாவது சார்ஜஸு எதா பண்ணுவிங்களாண்ணா ஆ கிலோ கணக்காண்ணா லக்கேஜஸு ஆ ஓகேண்ணா ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஆ சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லைண்ணா டிரைவருக்கு பார்த்து பண்ணிக்கலாம்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நீங்கள் அவங்களை சீக்கிரமாக மட்டும் வர சொல்லுங்கள் ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஆ சரிண்ணா நீங்கள் அவங்ககிட்ட கூப்பிட்டுட்டு என்னன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா ஆ ஓகேண்ணா நன்றிண்ணா